நண்பா இப்போ பார்த்தீங்கன்னாங்க நம்ம பாலக்கோட்லேருந்து தருமபுரி ரூட்டு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பஸ்லாம் எவ்வளோ அழகா ஜாலியாக இருந்துச்சு நிறையா ரூட்லாம் இப்போ இந்த ஹைவே போட்கிறேன்ற பேரில் நல்லா வச்சு நல்லா இருந்த ரோடை பூராம் நல்லா குண்டும் குழியுமா வச்சு சாத்தி தள்ளிட்டாங்கள் எல்லாம் போட்டு ரோட்டை கீட்டலாம் குழியும் மேடுமாக ஆகிப்போச்சு பஸ்ஸு போச்சுன்னா பின்னாடி போனால் சகதி அடிச்சுருது மழை சீசனில் சுத்தி முக்தியும் கூட போவே முடிகிறது இல்லை வர்கிற முடிகிறது இல்லை இப்போ இதுவே ஒரு வருடம் இல்லை ஒன்றை வருடம் ரெண்டு வருடம் கழிச்சு யாராவது திடீர்னு வரவுங்கள்லே இருந்து ஊருக்கு வந்து வராத இருந்து வந்து போனாங்கன்னாக்கா கண்டிப்பாக வழியே கண்டுபிடிக்கவே முடியாது இது தருமபுரி ரூட்டு தானான்னு கேட்டு தான் விசாரிச்சு போகிற மாதிரி ரேஞ்ச் ஆகிப்போச்சு இன்னைக்கு ஹைவே போட்டு அந்த அளவுக்கு டெவலப் ஆகிடுச்சு இருந்தாலும் வந்து ஒரு சின்ன சின்ன விவசாயி இருந்த இடம்லாம் அழிஞ்சிடுச்சு நிறைய மரம் இருந்த மரம் புளியமரம் இருந்த மரம் எல்லாம் நோண்டிட்டாங்கள் இப்போ ஹைவேயில் வக்கிறாங்க மரம் கரண்டு கம்பத்துக்கு கீழே வச்சுட்கிறாங்க அந்த கரண்டு கம்பத்துக்கு கீழே வச்சு என்ன ப்ரோஜனம் மறுபடியும் கொஞ்ச நாள் குறிப்பிட்ட நாள் வளர்ந்ததும் வெட்ட தான் போகிறாங்க அதுனாலேயே ஃப்யூச்சரில் கூட அந்தக் கரண்டு கம்பத்து மேலே அது விழுறத்துக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரியும் போய்ட்டுஇருக்கு இப்போலாம் பார்த்தாலே மரம்லாம் பெருசு பெருசாக வளர்கிற மரம்லாம் காணுமே சும்மா அழகுக்கு வைக்கிற மரம் மாதிரி இருக்குது அதெல்லாம் பார்த்தாக்கா இன்னும் நல்லா பழைய பெரிய பெரிய மரமாக இருந்து வச்சாங்கன்னா விதையெல்லாம் தேர்ந்தெடுத்து வச்சாங்கன்னா நல்லா தான் இருக்கும் இதே மாதிரி நம்ம இப்படிக்கா கூட பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த சுகர் மில் ரோட்டில் கூட ஒசூர் ரோட்டில் கூட கொஞ்சம் கொஞ்சம் தூரம் இப்போ அப்படி தான் இருக்குது பரவாயில்லை கொஞ்சம் கொஞ்சம் டேமேஜ் போட்டுகிட்டு தான் வந்துட்டிருக்காங்க பேச் போட்டாலேயும் அது க்ளீனான ரோடாக இல்லை சர்வீஸ் ரோடு கரெக்டாக பார்த்தாக்கா அந்த மாதிரிலாம் இல்லை அது இன்னும் கூடிய சீக்கிரத்தில் ரெடி பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்ராக இருக்கும் நமக்கு எல்லாருக்குமே அதுவே போதும் வேறு எதுவும் பெருசாக ஒன்றும் அவசியம் இல்லை அதுவே ரோடு நல்லாயிருந்தாவே பெரிய ஒரு சிக்கல் இல்லாத போகும் புதுசு புதுசாக ரோடு போடுகிறதுக்கு பதிலாக அதே